அறுபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்திரெண்டு ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்பது ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி நூற்றி எண்பத்தொம்பது அஞ்சு லட்சத்தி நாப்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு எட்டு லட்சத்தி எழுபத்தி ஒம்பதாயிரத்தி ஐந்நூற்றி இருபத்தி ஒன்று